ம் வந்துவிட்டேன் எனக்கு வந்து சமைக்கிறதுன்னால் ரொம்ப பிடிக்கும் சமைச்சி கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும் அதேமாரி சமைச்சி மற்றவுங்கள சாப்பிட வெச்சு பார்க்கறதையும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு என்ன அதிகமாக ரொம்ப சம் விரும்பி சமைப்பேன்னா மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் அதனால் மீன் வந்து ரொம்ப விரும்பி சமைப்பேன் அதேமாரி நான் எப்படி சம ஃபஸ்ட்டு சமைக்க கற்றுக்கிட்டேன்னா எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து சூப்பராக சமைப்பாங்க நல்லா சமைப்பாங்க அவங்க எது செஞ்சாலுமே அவங்க சூப்பராக சமைப்பாங்க எனக்கு அம்மா சா அம்மாவோடய டேஸ்ட் எனக்கு அந்தளவுக்கு வராது ஸ்டார்ட்டிங்கில் வந்து நான் ரொம்ப சுமாராக தான் சமைப்பேன் ஸ்டார்டிங்கில்ன்னு சொல்ல முடியாது ஆரம்பத்தில் சமைக்க கற்றுக்கிட்டு இருந்தப்போது ரொம்ப கேவலமாக இருக்கும் சில டைம் உப்பு அதிகமாக போய்விடும் சில டைம் புளிப்பு அதிகமாக இருக்கும் சில டைம் வந்து காரம் அதிகமாக போய்விடும் அந்த மாதிரி ஓ சமப் அந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் சமைப்பேன் அதுக்கப்புறம் அம்மா அம்மா சமைக்கிறப்போது கிட்டே இருந்து பார்ப்பேன் அவங்க என்னனெல்லாம் சமைக்கிறாங்க எப்படி சமைக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பண்ணுறாங்க இப்போ கொழம்பு மீன் கொழம்பு வைக்கணுன்னால் என் எததெது எந்தெந்த அளவில் போடுறாங்க அப்படின்னு கிட்டே இருந்து பார்த்துப்பேன் அப்படி பார்க்கறப்போ அவங்க என்னனெல்லாம் செய்கிறாங்களோ அதெல்லாம் பார்த்து ஞாபகம் வெச்சுப்பேன் நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி சமைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதே மாதிரி அம்மா சமைக்கிற மாதிரியே செஞ்சு ஒரு டைம் செஞ் மீன் கொழம்பும் வைச்சேன் நான் அப்பெல்லாம் வந்து எனக்கு மீன் வந்து க்ளீன் பண்ண தெரியாது அம்மா தான் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க அது மாரி கொழம்பு எப்படி வைக்கணுங்கிறதை அவங்க ப்ரிப்பேர் மட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க நீ சும்மா செஞ்சால் மட்டும் போதும் இந்த மாதிரி தாளித்து ஊற்று அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போய்விடுவாங்க அந் அம்மா வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு போவாங்க நான் தாளித்து மட்டும் ஊற்றி மீன் போட்டு இறக்கிருவேன் ஆரம்பத்தில் மீன் கூட எவ் ஏ எவ்வளோ செகெண்ட் எவ்வளோ நிமிஷம் வேகணும் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது ஒரு டு அம்மா வந்து ஒரு கொதி வந்தோவுன்னே இறக்கிடுன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து நல்லா கொதிக்க விட்டு மீனெல்லாம் கரைஞ்சி போய்விடும் கொழம்புலையே அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் திரும்பவும் மறுபடியும் நானே மீன் கொழம்பு வைக்கிறேன் அப்படின்னு அம்மாகிட்ட கேட்டு திரும்பவும் நான் தான் வைக்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட் டைம் ஆரம்பத்தில் வைச்சத விட அதுக்கப்புறம் வைக்கிறப்போது கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு நார்மலாக நல்லா சாப்பிட்ற அளவுக்கு அப்படி இருந்தது அதுக்கப்புறம் போக போக நல்லா பிக்அப் ஆகிட்டு இப்போ அம்மாவை விட அம்மா அளவுக்கு நானும் மீன் கொழம்பு வைக்க கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அப்பா அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து மீன் கொழம்பு ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு வந்து மட்டன் தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவங்க வந்து அவங்களுக்கு ஒத்துக்காமல் போயிடுச்சு அதனால் இப்போ வந்து மீன் தான் நல்லா சாப்பிடுவாங்க அதனால் மீன் வந்து அப்பாவுக்கு பிடிச்சா மாதிரி சமைத்து கொடுக்கணும் எங்கள் அப்பாவுக்கு வந்து மீன் கொழம்பு பிடிக்கும் ஆனால் மீன் வந்து மீன் வறுக்கிறப் போது எப்படின்னா மேலே இந்த நாட்டு மீனெல்லாம் செய்கிறப் போது மேலே நொல நொலண்ட்டிருக்குமா அந்த தோல் அந்த மாதிரிலாம் இருந்தால் வறுத் அந்த மாதிரி வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அந்த மாதிரி இருந்தால் அவங்க சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து அந்த மீன் வந்து கொஞ்சம் ரஃப்ஃபாக மொறு மொறுன்ட்டிருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து சாப்பிட பிடிக்கும் அந்த மாதிரி தான் செய்வேன் அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சுக் கொடுப்பேன் அம்மா வந்து சம் ஒவ்வொரு டைமும் மீன் கொழம்பு வைக்கிறப் போது வந்து புளிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக வைப்பாங்க அப்போ தான் வந்து அந்த கவிச்சி ஸ்மெல்லு மீனோடய ஸ்மெல்லு தெரியாது அப்படிங்கிறதுக்காக செய்வாங்க ஆனால் வந்து எனக்கு வந்து மீன் கொழம்பு புளிப்பாக இருந்தால் பிடிக்கும் ஆனால் ரொம்ப புளிப்பாக இருந்தால் பிடிக்காது எங்கள் எங்கள் வீட்டில் வந்து புளிப்பு வந்து அம்மா புளிப்பு சாப்பிடுவாங்க நான் அப்பா தம்பி அப்படிலாம் வந்து புளிப்பு வந்து அதிகமாக சேர்த்துக்க மாட்டோம் அதனால் எங்களுக்கு புளி நான் எப்போ வைச்சாலும் புளி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வைப்பேன் அவங்க வந்து புளி அதிகமாக வைப்பாங்க நான் கம்மியாக வெச்சு கொடுப்பேன் அந்த மாதிரி வைக்கிறப் போது வந்து பாப்பா நல்லா சமைக்குது அப்படின்ட்டு அப்பா சொல்லுவாங்க மீன் கொழம்பு வந்து பாப்பா நல்லா வைக்குது புளியெல்லாம் கரெக்டாக போட்டு வைக்குது நீ வந்து புளி அதிகமாக ஊற்றுற அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கமாண்ட் பண்ணுவாங்க அதுக்கப் அதுக்கப்புறம் ரொம்ப சமைக்க பிடிச்சது அப்படின்ட்டு இப்போது வந்து சிக்கன் சமைக்க கொஞ்சம் ஆர்வமாக இருக்கேன் ஃபஸ்ட் டைம் சமைக்கிறப் போது எனக்கு ஒரு மாதிரி அது சுத்தம் பண்ணுறதே எனக்கு தெரியாது ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு எங்கள் அப்பா தான் சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க அவர்களே வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க எந்த வேலையும் செஞ்சதில்லை ஃபஸ்ட் டைம் நான் சமைக்கிறங்கிறனால் சிக்கன் வந்து எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க அவங்க தான் எல்லாம் பண்ணிணாங்க அதுக்கப்புறம் நான் சமைச்சேன் அந்த சிக்கன் கொழம்பே கிட்டத்தட்ட ஒரு வாரம் போல் அப்படியே இருந்துச்சு யாருமே சாப்பிட்ல அவ்வளோ கன்றாவியாக நல் அது சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு ஆனால் தண்ணியாக நல்லாவே இல்லை ஒரு மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் செகெண்ட் டைம் சமைக்கிறப் போது ஃபஸ்ட்டு சமைச்சத விட கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு சாப் ரொம்ப கொஞ்சம் நல்லா சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக மறுபடியும் சிக்கன் எடுத்து சமைச்சேன் சமைக்கிறப் போது நல்லா இருந்துச்சு அம் வீட்டில் அப்பா பெரியப்பா மாமா எல்லாேரும் ரிலேஷனெல்லாம் வந்திருந்தாங்க சாப் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க காரம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கம்மி பண்ணிக்கோ இவ்வளோலாம் காரம் போடாதே அப்படின்னு சொல்லிட்டு சமைன்னு சொன்னாங்க ரொம்ப பிடிச்சது அப்படின்னா மீன் கொழம்பு தான் அதிகமாக நான் சமைக்கிறது அப்படின்னா மீன் கொழம்பு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சதும் மீன் கொழம்பு நான் விரும்பி சாப்பிட்றதும் மீன் தான் அதனால் மீன் கொழம்பு மட்டும் நான் ரொ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்வேன் இப்போது வந்து மீன் கொழம்பு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா நா நாண்வெஜ் ஐட்டமும் நல்லா செய்யணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்பேத தான் கற்றுக்கிட்ருக்கேன் எங்கள் அம்மா அளவுக்கு இன்னும் கற்றுக்கல நாண் வெ வெஜ்ஜு நல்லா சமைப்பேன் நாண்வெஜ்ஜில் வந்து மீன் கொழம்பு வைக்க தெரியும் சிக்கன் சமைப்பேன் ஆனால் அம்மா அளவுக்கு டேஸ்ட்டு வராது நார்மலாக சமைக்க தெரியும் எல்லா இப்போது இப்போது வந்து எங்கள் அம்மா எல்லாமே சூப்பராக சமைப்பாங்க வெஜ்ஜாக இருக்கட்டும் நாண்வெஜ்ஜு ரெண்டுமே நல்லா சமைப்பாங்க எனக்கு வந்து வெஜ்ஜு ச கொஞ்சம் ஓரள் வெஜ்ஜு வந்து நல்லா வரும் நாண்வெஜ்ஜு ஓரளவுக்கு சுமாராக வரும் ஆனால் மீன் கொழம்பு நல்லா வரும் மீன் கொழம்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனால அதில் ஆர்வமாக செய்வேனால் அதனால் நல்லா வரும் சிக் சிக்கன் வந்து இப்போ கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் கற்றுக்கிட்ருக்கேன் கொஞ்சம் நல்லாவே சமைக்க கற்றுக்கிட்ருக்கேன் ஒரே ஆசைன்னா எங்கள் அம்மாவை விட நல்லா சமைக்கணும் நல்லா என் அக்கா சூப்பராக சமைப்பாள் என் அக்கா வந்து ஆரம்பக் காலேஜு டைம்லெல்லாம் என் அக்கா எந்த வேலையுமே செய்ய மாட்டாள் எதையுமே சமைக்க மோ சமைக்க தெரியாது இப்போது அவளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சூப்பராக சமைப்பாள் அவள் வெஜ் அவள் வந்து நான் வெஜ்ஜு நல்லா சமைப்பேன் அவள் வந்து வெஜ்ஜு அவளுக்கு தெ அவளுக்கு வராது அவள் சாம்பார் வைச்சா சுத்தமா நல்லாவே இருக்காது சா ஆனால் நாண்வெஜ்ஜு வந்து அவ்வளோ சூப்பராக சமைப்பாள் எங்கள் அக்கா பார்த்து தான் நாண்வெஜ்ஜு நான் நல்லா சமைக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு நான் கற்றுக்கிட்டேன் எங்கள் அக்காவை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் ஸ்டார்ட்டிங்கில் ஏ நாண்வெஜ் சமைக்க இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அது எங்கள் அம்மாவால் தான் எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க அவங்க சமைக்கிறப் போது கிட்டே இருந்து பார்ப்பேன் எப்படி எப்படிலாம் சமைக்கிறாங்கன்னு ஆரம்பத்தில் சமைக்க கற்றுக்க ஆரம்மிக்கணும் அப்படின்னு தோணின ஒரு விஷயமே அது எங்கள் அம்மாக்கிட்டே தான் அம்மா இப்பிடில்லாம் சமைக்கிறாங்களே நம்மளும் நல்லா சமைப்போம் நம்ம நல்லா சமைத்தா அப்பா நல்லா பாராட்டுவாங்க அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தில் அம்மாவை பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்க கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நாண்வெஜ்ஜு வந்து அதிகமாக இன் பிடிக்காது நான் சாப்பிட மாட்டேன் மீன் தான் சாப் ரொம்ப பிடிக்குன்னு விரும்பி சாப்பிட ஆரமித்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அக்கா சமைக்க அக்கா சமைத்து கொடுக்கறத சாப்பிட்டு நாண்வெஜ்ஜு கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்க ஆரமிச்சிருச்சு என் அக்கா அவ்வளோ செம்மையா சமைப்பாள் நாண்வெஜ்ஜு அதுக்கப்புறம் எங்கள் அக்கா மாதிரியே நானும் சமைக்கணும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமுமே எங்கள் வீட்டில் இப்போ நாண்வெஜ்ஜு செய்யணுன்னால் கிட்டே இருந்து நானே செய்கிறேம்மா எனக்கு இதெல்லாம் எப்படின்னு சொல்லிக் கொடுங்க நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே அம் நானே கேட்டு எங்கள் அம்மா கிட்டே இருந்து இதெல்லாம் பண்ணி இப்பிடில்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க மீதி எல்லாத்தையும் நானே கிட்டே இருந்து ஒவ்வொரு விஷயமும் செய்வேன் அதுக்கப்புறம் இப்போது வந்து நாண்வெஜ்ஜு வந்து இன்ட்ரெஸ்டாக எடுத்து செய்ய ஆரமித்தேன் ஆனால் க்ளீன் பண்ணுறது எனக்கு பிடிக்காது மீன் க்ளீன் பண்ணுறது பிடிக்கும் ஆனால் மற்றபடி சிக்கன் வந்து எனக்கு க்ளீன் பண்ண பிடிக்காது க்ளீன் பண்ணால் அதை நானே சாப்பிட மாட்டேன் அந்த க்ளீன் பண்ண ஞாபகம் வரும் சொல்லிட்டு சாப்பிட மாட்டேன் அம்மா மட்டும் க்ளீன் பண்ணிக் கொடுப்பாங்க மீ க்ளீன் மட்டும் அவங்க பண்ணிக் கொடுப்பாங்க மீதி எல்லாம் நானே செய்வேன் ரொம்ப பிடிக்க ரொம்ப பிடிச்ச விஷயோன்னா அது சமையல் தான்